ஆ வாங்க மேடம் எங்கள்ட்ட நியூ கலெக்ஷன்லாம் இருக்குது மேம் டிரெடிஷ்னலான கலெக்ஷனும் இருக்குது உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்னா ஒன் பீஸ் வந்து எய்ட் ருபீஸ் வரும் மேம் நியூ கலெக்ஷன்னா ஒன் பீஸ் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் வரும் மேம் நீங்கள் எந்தமாதிரி பாக்குறீங்க டிரெண்டிங்கா ஓகே மேம் ஓகே சரி நான் காமிக்கிறேன் அந்த டிசைன் பாக்குறீங்களா ஓகே மேம் இது வந்து டூ பேஜஸ் வரும் மேம் இந்த டிசைன் ப்ளூ கலர் ப்ரிண்ட்டு ப்ரிண்ட்டு வந்து த்ரீ பேஜஸ் வரும் மேம் பாருங்கள் இதில் பாருங்கள் ஆ பண்ணலாம் மேம் நீங்கள் எந்தமாதிரி பிச்சர் அதில் போடலாம்னு எதிர்பாக்குறீங்க ஆ கண்டிப்பாக மேம் பண்ணித்தரலாம் இந்த டிசைனில் ஆ ஓகே மேம் பண்ணலாம் பண்ணலாம் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் தவுசண்ட் வரும் மேம் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் அன் ஃபிஃப்டி எடுத்திங்கன்னா அதில் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவோம் மேம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆ ஆமாம் மேம் ஆ நாங்கள் எந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு வேணும்னு சொல்கிறிங்களா மேம் ஓகே ஓகே மேம் உங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு டேட்டில் கொடுத்துருக்கிங்கன்னா உங்களுக்கு ஜூன் த்ரீ தேர்டுக்குள்ள வந்துடும் மேம் ஆ வாங்கிக்கலாம் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் வெல்கம்